எனக்கு வந்து பிடித்த உணவு பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் தான் அதாவது தயிர் சாதம் அது வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்லேயும் வந்து பால் மாட்டு பால் வாங்கி அதை வீட்லேயே வந்து உறைய வைப்பாங்க வந்து அது தவிர்த்து வந்து சில ரெஸ்டாரெண்ட்ஸ் போனாலும் நான் வந்து தயிர் சாதத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்